வணக்கம் சமீபமாக நான் வாங்கிட்டு வந்த கேரட் மால்ட் அவற்றிலிருந்து பயன்படுத்தியதிலிருந்து சில குறைகளை எடுத்துக்காட்டணும் அப்படின்றதுக்காகத் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அது தயாரிக்கப்பட்ட விதத்தில் அது எளிதில் நீருடனோ அல்லது பாலுடனோ கலந்துக் கொள்ளக் கூடிய தன்மையில் அது வழங்கப்படலை அதாவது நன்கு கரைந்துவிடக் கூடிய அளவில் அது இன்னும் தயாரிக்கப்படலை அதனாலே கரைவதற்கு ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்குது ஒரு சில நேரத்தில் அது கரையறதே இல்லை இது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது அடுத்ததாக இதில் வந்து இனிப்பு சேர்த்து குடிக்கத்தேவை இல்லை இதிலேயே இனிப்பு சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் அப்படி குடிச்சு பார்த்ததில் இனிப்புச்சுவை மிகவும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அதனால் இனிப்பை தனியாக அதில் சேர்த்து குடிக்க வேண்டியதாக போச்சு ஆக இதுவும் ஒரு விமர்சனமாக முன் வைக்கப்படுது அடுத்த விமர்சனம் என்ன அப்படின்னா இதை வந்து காற்றுப்புகாத பைகளில் வைச்சுதான் பயன்படுத்தணும் அப்படின்றதை மிக சிறிய அளவில் எழுதியிருந்தாங்க இது எல்லோராலையும் எளிதாக பார்த்து படிச்சு செய்யக்கூடியதாக இல்லை இதை எப்படி வச்சு பயன்படுத்தணுங்கறதை எல்லோருக்கும் தெரியுற மாதிரி பெரிய எழுத்துக்களில் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சந்தேகங்கள் வந்திருக்காது பொருளும் கெட்டுப்போயிருக்க சூழ்நிலைக்கு வந்திருக்காது நீ நீண்ட நாட்கள் வைத்து பயன்படுத்தியிருக்க முடியும் ஆக இதையும் ஒரு விமர்சனமாக அதாவது எதிர்மறை விமர்சனமாக முன் வைக்கிறோம் அப்புறம் இதோடய எக்ஸ்பயரி டேட்டுன்னு சொல்லக்கூடிய கால நிர்ணயம் இந்த காலத்துக்குள்ளே தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான தகவல்களில் முன்னுக்கு பின்புறம்னு இருக்கிறதா தெரிய வருது இதை ஆறு மாசத்துக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்கே தவிர எந்த தேதிலேர்ந்து எந்த தேதி வரை அப்படிங்கிறதுலே தெளிவாக குறிப்பிடப்படலை அப்படிங்கிறதையும் ஒரு தவறான விமர்சனமாக முன்வைக்கிறோம் இதற்கு பதில் சொல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது நன்றி